உங்கள் ஊர் பொங்கல் பண்டிகை எப்படி கொண்டாடுவீர்கள் எங்கள் ஊரில் பொங்கல் பண்டிகை முதல் நாளில் மா போகிப்பண்டிகை அப்பொழுது நம்ம வீட்டில் சுத் நம் வீடு எல்லாம் சுத்தம் செய்து பழையப் பொருட்களை எல்லாம் எடுத்து நெருப்பு வைத்து எரிப்பார்கள் இரண்டாவது நாளில் புது சட்டிகள் எல்லாம் வாங்கிட்டு வந்து பொங்கல் வைத்து அரிசி எல்லாம் போட்டு பொங்கல் வைத்து பூசணிக்காய் குழம்பு வைத்து தேங்காய் ஊதுபத்தி கற்பூரம் வெற்றிலை பாக்கு வெல்லம் கரும்பு மஞ்சள் போன்றவையெல்லாம் எல் வைத்து இலையில் இலை போட்டு அதில் சாதம் பூசணிக்காய் குழம்பு வைத்து சாமிக்கு படைத்து சாமி கும்பிடுவோம் பிறகு சாப்பிடுவோம் அடுத்தது மூன்றாவது நாள் மாட்டுப் பொங்கல் மாட்டுப் பொங்கல் அன்று சக்கரைப் பொங்கல் அல்லது சாதம் செய்து மாடை எல்லாம் குளிப்பாட்டி சுத்தம் செய்து மாட்டுக்கு ஊட்டி மகிழ்வோம் நாலாவது நாள் கறி சமைத்து உண்ணுவோம்